ஓவியம்றது ஒரு கலை ஓவியம்றது ஒரு கலை அது வந்து எ எல்லாத்துக்கும் அப்படி சடனாக அப்படி வந்து வந்துடாது அது ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும் ஓவியத்தில் ஃபஸ்ட்டு நம்பளுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஓவியத்தை நம்ம வரைய முடியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஓவியத்தை வரைஞ்சிட்டே இருப்பாங்க ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு பொம்மை ஒரு ஃபோட்டோ கீட்டோ அந்த வயசில் அந்த டைமில் அதாவது செ ஒரு நைன்ட்டீஸு ஒரு தொண்ணூறுகள்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியன்றது ரொம்ப ஒரு கவனமாக எடுத்து வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஃபோட்டோவெல்லாம் கிடையாது பேப்பரில் எழுது வரையறதுதான் பேப்பரில் அப்படி வரஞ்சு ஒரு ஓவியமாக வரஞ்சு ஒரு பென்சில்லையோ பேனாவிலையோ எதுலையோ ஒன்று அப்படி ஓவியமாக வரஞ்சு அதை வந்து ப பாதுகாப்பாக எடுத்துக்குவாங்க அது வந்து எந்தமாதிரி மே ஓவியமாகவும் இருக்கட்டும் அதாவது இப்போ நவீன உலகத்தில் இப்போ வந்து நிறையா வந்து ஓவியம் வந்து மாறிடுச்சு அதாவது நீர் பெயிண்ட்டிங்கின்றாங்க கலர் பெயிண்ட்டிங்கின்றாங்க நிறையா விதமாக பல்வேறு வகையான ஓவியங்கள் வந்து தற்போது அதிகரிச்சு வ வந்துட்டிருக்குது இப்போ ஓவியத்தை நம்ப வந்து பார்க்கறோன்னா அதில் வந்து அதில் இருக்க கருத்தை நம்ப வந்து உள்வாங்கணும் அதில் கருத்து வந்து நம்பளுக்கு என்ன சொல்வாங்க அந்த ஓவியத்தை நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்பளும் நடந்துக்கணும் இப்போ ஓ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ கடவுள் ஓவியம் இருக்கும் இயற்கை ஓவியம் இருக்கும் மனிதர்கள் இருக்கும் விலங்குகள் இருக்கும் பல் இயற்கை பொருட்கள் இருக்கும் நிறைய விதமான ஓவியங்கள் வந்து இப்போ இருக்குது அதை வந்து நம்மளும் கற்றுக்கலாம் மற்றவுங்களும் கத்துக்கிடலாம் அதே மாரி அதை கற்றுத் தரதுக்கும் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கான தொகை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அது எந்த இடத்துல கற்றுத் தராங்க எங்கே கற்றுத் தராங்க எவ்வளோ நேரம் கற்றுத் தராங்க எப்படி கற்றுத் தராங்க யார் யாருக்கு சொல்லித் தருவாங்க அப்படின்னுலாம் நம்ம வந்து போய் விசாரிச்சு நம்ப தெரிஞ்சுக்கணும் இப்போ ஓவியக்கலை என்பது அதை வச்சு நம்ப தொழிலா கூட பண்ணலாம் ஓவியம் வரஞ்சு கொடுக்கறது அது ஒரு வே தொழிலா கூட நம்ம எடுத்து செய்யலாம்